குட் மார்னிங் சொல்லுங்க

ஓகே சரிங்க சரிங்க இப்போதிக்கு துபாயில் வந்து உங்களுக்கு வேலை வந்து வேலைவாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்ன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸெல்லாம் எங்கள் கிட்டே முதல்ல கொடுக்கணும் நீங்கள் சிஎன்சி முடிச்ச கோர்ஸோட சர்ட்டிவிகேட்டு அதுக்கப்புறம் பிஇ ஃபயர் அண்ட் சேஃப்டி எல்லா சர்ட்டிவிகேட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்க ரெஸ்யூம் கொடுக்கணும் உங்கள் ஆதார் கொடுக்கணும் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்திங்கன்னா முதல்ல நாங்கள் வந்து பதிஞ்சு வைப்போம் உங்க நீங்கள் கேட்குற வேலைக்கு ரெண்டு வேலைக்குமே வந்து அவைளபுல் இருக்குது சரியா அதனால் முதல்ல பதிஞ்சு வச்சுட்டு அவங்க என்னிக்கு எந்த கம்பெனி கால்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து உங்களை கூப்பிடும்போது நாங்களே உங்களை ஃபர்தராக கூப்பிட்டு டெஸ்ட்டு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் க்ளாஸெல்லாம் வைப்போம் வச்சுட்டு உங்களை செலக்ட் பண்ணி டெல்லி இந்த மாதிரிலாம் அனுப்பி இன்டர்வ்யூக்கெலாம் அனுப்புவோம் நீங்கள் செலக்ட் ஆகிறது உங்க கையில் தான் இருக்குது உங்களுக்கு ஃபர்தராக கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே கொடுத்துருவோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரியெலாம் இருக்காது ஃப்ரீயாகதான் எல்லாமே வந்து ஃப்ரீயாகதான் ப்ரொவைட் பண்ணுறோம் சரியா சேலரி பார்த்திங்கன்னா வந்து சிஎன்சிக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே நீங்கள் வாங்கலாம் பிஇ பண்ணியிருக்கிறதுன்னு சொல்கிறதுனால ஃபார்ட்டிக்கிட்டே நீங்கள் இங்கே வாங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுட் அண்ட் அக்கம்மோடேஷன் பார்த்திங்கன்னா சிஎன்சி முடிச்சு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு வந்து அக்கம்மோடேஷன் நீங்கள்தான் பார்த்துக்குற மாதிரி இருக்கும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு கம்பெனியிலே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒன் டைம் வந்து மட்டும் நீங்கள் வெளியில் சாப்பிடுற மாதிரி இருக்கும் பிஇ ஃபயர் அண்ட் சேஃப்டி ரோல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்கம்மோடேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க சேலரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி ஃபை தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் முதல்ல நீங்கள் உங்க டாக்குமெண்ட்ஸெல்லாம் கொடுங்க அதை பதிஞ்சு வைப்போம் அதுக்கப்புறமா வந்து ஆஃபர் வரும்போது நாங்களே உங்களை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ட்ரைனிங்யெலாம் கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு சரியா ஓகே ஓகே ஓகே